ஆ ஆமாம்ங்க சொல்லுங்கள் இல்லைங்க டோர் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க உங்கள் பேர் ஆ ஓகேங்க உங்களுக்கு அட்ரஸ்ஸு ஹலோ

உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில அனுப்புறீங்களா இல்லை உங்களால் இப்போ லிஸ்ட்டு சொல்ல முடியுமா ஆ சொல்லிவிடுங்க அப்போ ஆ கோதுமை மாவு ரெண்டு கிலோ ஆ ஓகே ஆ ஓகே பியர்ஸ் சோப் ஆ ஓகேங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் ரெண்டு பண்டல் க்ரீன் கலர் ஓகேங்க வேறு எதாவது ஆ ஓகேங்க வேறு எதாவது ஸ்னாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டென் வருதுங்க நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரெட் பே பண்ணுங்கள் போதும் அங்கே ஆ ஜீபே பண்ணிவிடுங்க டோர் டெலிவரிக்கு வந்து டெலிவரிக்கு நீங்கள் தான் சார்ஜ் ஆ ஓகேங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொருள் வந்ததுக்கப்பறம் எல்லாம் வந்துருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே பண்ணுங்கள் ஆனால் வந்து டெலிவரிக்கு நீங்கள் நீங்களாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டெலிவரி சார்ஜ் ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி வரும் இருக்கும் ம் ஓகேங்களா

மஞ்சள்தூள் கடுகு சீரகம் ஓகேங்க சரி ஓகேங்க ஆ ஷோர்ங்க அனுப்பி விடுவோம் ஆ ம் கண்டிப்பாக அனுப்பி விடுவோம் ம் ம் ஆ இருக்குங்க மாப் இருக்கு துடப்பம் இருக்கு அதுக்கப்பறமேட்டாக வீட்டில சின்ன பசங்க சாப்பிட எல்லா ஸ்னாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு இன்னும் கொஞ்சம் இது க்ளீனிங் ப்ரோடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் சொல்லுங்கள் இல்லாட்டி நாங்கள் வர வச்சி கூட கொடுத்துருவோம் கொஞ்சம் ம் ஆ சரிங்க ஆ ஓகேங்க ம் தேங்க் யூ